அவங்கட்ட முதல்ல செல்ல கொடுக்குறதே அதிகமாக அந்த நம்ம தான் அவங்கள வந்து செல்லை கொடுத்து அதில் விளாட சொல்லி அதை பார்க்க சொல்லி சாப்பிடுற நேரம் செல்லை கொடுத்து நம்ம பழக பழக்கப்படுத்துறதுனால் அவங்க அப்படி பண்ணுறாங்க முதல்ல செல்லை கொடுக்குற அந்த டைமில் குறைக்கணும் அத கொறச்சிட்டோம்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அதில் உள்ள கேம்ஸுக்கும் அவங்க ஈடு உடன்பாடு ஈடுபாடு கொடுக்குறது நம்ம அந்த டைமை வந்து வெளியில் நாலு பசங்க விளாட்றம் போது அவங்கள அங்கே விளாடவுட்டு அந்த மாதிரி டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தோம்னா அவங்க அந்த இதில் போவாங்க ஒரே மொபைல்லே இப்போ நம்ம இருக்கிறதுனால கண்ணுக்கு பாதிப்பாகும் அப்புறம் ஃபிஸிக்கல் உடம்புக்கு ரீதியாக ஏதாவது பிரச்சனை வரும் ரொம்ப உட்காந்தே கை அந்த மாதிரி வச்சு விளாட்றதுனால அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு சின்ன வயசில் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டுனா அவுங்களோட மெண்டல் ஹெல்த்தும் அதுக்குனால பாதிப்பாகும் அவங்கள இதே வெளியே நடமாடவிட்டு அவங்க சின்னப் பிள்ளையிலே வெளியில் உள்ள விளாட்டுக்கள விளாட வச்சு எதாவது பண்ணோன்னா அதுக்கேத்தாப்புல அவங்களோட உடம்பு வந்து செட்டாகிட்டு மற்றபடி வேறே எங்கேயாவது வெளியில் போகனாலும் அது அவங்களோட உடம்பு வந்து அதுக்கு இதாக இருக்கும் இப்போ மொபைல் விளாண்டுட்டே இருந்தால் ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு லெஸி லேஸியாக ஆகிரும் அந்த லேஸினஸ் இல்லாமல் அவங்கள வந்து ஃப்ரீயாக விளாட வைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செல் மொபைல்களை கொடுக்கறது வேணான்னு தடுக்கலாம்